என்னாப்பா ஆச்சு ஆ கொஞ்சம் சீக்கிரம் போக பாருங்க ரொம்ப லேட் ஆகிருச்சி அது எப்டியாவது வ சந்து பொந்தில் போய்விட்டு எப்படியாவுது பத்து மணிக்குள்ளே நான் வீடு போகணுங்க அங்கே கூப்பிட்டுட்டே இருக்காங்க எங்கள் பொண்ணு சீக்கிரம் வர சொல்லி என்ன இப்படி பண்ணிக்கிட்டிருக்கீங்க லேட் ஆகுது பத்து மணிக்குள்ளே நான் போகணும் சீக்கிரம் வண்டி எடுங்க எப்படியோ வேறு வழியில கூட்டிகிட்டு போங்க அந்த வழி நான் ஒரு வழி சொல்கிறேன் அதில் கூட்டிகிட்டு போங்க ஆ சீக்கிரம் போகணும் நான் ஆமாம் அங்கிட்டு குறுக்கு வழி ஒன்றிருக்கு அதில் போயிக்கலாம் வாங்க நான் வழி சொல்கிறேன்

ஆ திருப்பிவிட்டு வாங்க சீக்கிரம் பத்து மணிக்கலாம் நான் போகணும் ம்